ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று